செல்வதாக இருந்தால் எங்கள் வீட்டில் அம்மா இருக்கிறாங்க அவிய தான் கவனித்துக்குவாங்க செடி கொடிகளை தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க நாங்கள் அதிக நாட்கள்கள்லாம் வெளியே போக மாட்டோம் அப்படியே போனால் எல்லோரும் போனாலும் தண்ணி ஊத்திவிட்டு போயிடுவோம் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வந்துடுவோம் அதிகம் நாட்களெல்லாம் வெளியே போய் இருக்க மாட்டோம் நாங்கள்